இப்ப நம்மளுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா தமிழில் இப்போ வந்து இங்கிலீஷ் வெளிநாட்டு ஆங்கிலேயர்களோடு நம்ம தமிழ் மொழிய வந்துட்டு கூகுளில் டைப் பண்ணி நம்ம தமிழ் மொழிய வந்து கற்றுக்கிட்டு தான் வராங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூமெண்டில் இருக்கோம் இப்போ நம்ம ஒரு இப்போ உதாரணமாக ஒரு பாடல் வேணும் அப்படின்னா தமிழில் வந்து தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டைப் பண்ணுறோம் அதில் அதேமாதிரி தான் அந்த நம்மளோடைய ஆங்கிலேயர்களும் அதேமாதிரி நம்மளுக்கு தமிழ் மொழிய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு செம்மை தமிழ் அந்தமாதிரி அவங்களும் டைப் பண்ணி நம்ம தமிழ் மொழிய வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால தமிழ் மொழி ஒன்றும் அழியல தமிழ் மொழி நல்ல பழமை வாய்ந்த மொழி செம்மொழியாம் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழியே முதன் மொழி என்பது கூட ஒரு உதாரணமான கருத்தாக வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம்